ஆன்லைன் ஷாப்பிங் தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆன்லைனில் வந்து இப்படி நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்க ஆன்லைன் நம்ம அந்த இதில் கொடுக்குற ஃபோட்டோஸில் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு அந்த கலரு எல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போட்டு விட்ருதாங்க ஆனால் அதில் வந்து நெஜமாகவே அப்படி இல்லை வரும் போது சைஸ் வேறையும் கலர் வேறையும் குவாலிட்டி வேறையும் அப்படி எல்லாமே வேறு வேறையா வந்து நம்மளை அப்புறம் ரிட்டன் கூட போட முடிய மாட்டேங்குது ரொம்ப ஏமாந்து போகறோம் ஒரு பா ஒரு நான்ஸ்டிக் கடாய் வாங்கினா இருக்கிறதுலே பெருசு அதில் பார்க்க நல்லா பெருசாக கொடுப்பான் ஆனால் பார்க்குறது இருக்கிறதுலே குட்டியோண்டு கொடுப்பான் குட்டியோண்டு வந்துருக்கும் ஒரு சேஃப் கூட இருக்காது சேஃப் கூட இருக்காது அதுக்குப்பிறவு இந்த வா சோப்பு வைக்கிறதுன்னு அது ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன் அந்த ஸ்டாண்டும் அப்படி தான் சின்ன ஒரு குட்டியோண்டு தான் இருந்துச்சு அதுலையும் குவா அதில் கொடுத்த கலர் ப்ளாக் கலரில் நல்லா ரிச்சாக காட்டிருந்துச்சு ஆனால் கொடுத்தது வெறும் ஒன்றுத்துக்கும் ஆகாத பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருந்துச்சு சரி அதை சமாளிச்சிட்லாம்ன்னு பார்த்தா அதை ஒட்றதுக்குள்ளே ஒட் ஒ ஒன்று ஸ்டாண்டுக்கு ஒட்றதுக்குள்ளே இந்த கா குக்கு ஒன்றும் கொடுக்காம விட்ருந்தாங்க அதில் வந்து எதுவுமே கிடையாது ஒன்று ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று இருக்காது அந்த மாதிரி வந்து ஏமாந்து இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வாட்ரு பாட்லு வாங்கினேன் அந்த பாட்லும் அப்படி தான் நான் அதில் உள்ள உள்ளது எல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சு கலரு வேறு அதுலையும் நல்ல நிறைய ஏமாந்து இருக்கேன் அதுக்கு பிறவு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸில் வந்து கொடுத்தது ஒரு கலராக இருக்கும் வந்தது ஒரு கலரு சேக் கலர் இந்த சைஸ் வேறு இருக்கும் குவாலிட்டியாகவே இருக்காது நல்ல துணியாகவே இருக்காது அதில் போட்ருக்க துணி வேறு மாதிரி குவாலிட்டின்னு போட்டுருப்பாங்க கலரு வேறையாக இருக்கும் அந்த மாரி அதுலையும் ஏமாந்து இருக்கோம் செப்பல்ஸ்லையும் அப்படி தான் செப்பலும் அப் அது ஒரு சைஸில் வரும் அதேமாரி செ செப்பலும் மட்டமானது தான் வரும் அந்த இதில் உள்ளது கு உண்மையான ப்ராடக்ட்டு வராது அதுக்குன்னு நம்பளுக்கு அனுப்புறதுக்குன்னே வந்து சீப்பாகவே அந்த செய்வாங்களோன்னு தோணும் குர்த்தி எல்லாம் முந்நூறுவாய்க்கு மேலே நான் வாங்கினாலுமே நூறுவாய்க்கு கூட அந்த குர்த்தியோட இதை ம மதிக்க முடியாது அந்த அளவுக்கு துணி அவ்வளோ ஒரு வொஸ்ட்டான துணியாக இருக்கும் அதுக்கு பிறகு இந்த ப்ரா ப்ராடக்ட்டு இந்த அதுக்கப்புறம் சாப்பிட்ற ப்ராடக்ட் வாங்கினாலும் அப்படி தான் ரொம்ப ம வந்து எக்ஸ்பிரி எக்ஸ்பிரி டேட்டு நெருங்குகிற டையத்தில் உள்ளதை தாராங்க அப்புறம் ஒரு வாட்டி பிஸ்கட் வாங்கினோம் அந்த பிஸ்கட் அவ்வளோ வொஸ்ட்டு நொறுங்கி கேட்பரி பிஸ்கட்ன்னு ஒன்று வந்துச்சு அதை அதை ஆன்லைனில் சரி கடையில் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் வாங்கி பார்த்து அதில் டேஸ்ட் பார்ப்போமே நொறுங்கி கெட்டுப்போன பிஸ்கட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டே இல்லை அவ்ளோக்கு எல்லாம் நொறுங்கி கெட்டுப்போன பிஸ்கட்டு வந்துருந்துச்சு அதெலாம் ரொம்ப ஏமாந்து இருக்கேன் அதுக்கு பிறகு கீ வாங்கினேன் கீயும் அப்படி தான் ரொம்ப அரைலிட்ரு எப்படியோ போட்டு கீ அப்படி தான் அரைலிட்ரு போட்டு ஆர்ட்ரு போட்றமாரி போட்டு ஆர்ட்ரு போட்ட பிறகு ஐம்பது கிராம் போட்டு இரநூறுவாய்க்கி ஐம்பது கிராம்ன்னு வாங்கி ஏமாந்தேன் அந்தமாதிரி ஆன்லைனில் நான் யான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கே பயமாக தான் இருக்கு சரி என்னென்ன ஆஃபர் போட்ருக்கான்னு பார்த்தா ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபர்க்குள்ளே போய் நம்ம என்னது இப்போ ம ஆன்லைனில் இது ப்ராடக்ட்டு ஆர்ட்ரு பண்றதுக்குள்ளே டைம் முடிஞ்சிவிட்டு இது அவ்வளோ தாங்குகிற மாதிரி எல்லாமே ஏமாற்று இந்த ஆப்பை ஏற்றுங்க இந்த ஆப்பை டவுன்லோடு போடுங்கள் இந்த ஆப்லந்து நம்ம இந்து இது இவ்வளோ ஆஃபர் அவ்வளோ ஆஃபர் அந்த ஆஃபர்குள்ளே போனால் அது ஒரு செகண்ட் போட்டு அதுக்குள்ளே முடிச்சிருவான் இல்லைனா நம்ம அந்த பொருளை ஆர்டர் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் எவ்வளவோ சீட்டிங் பண்ணுறாங்க இதனால் ஆன்லைனை கண்டாலே எனக்கு வெறுப்பாக தான் இருக்கும் நம் மோஸ்ட்லி இப்போ அதனால் ஆன்லைனில் உள்ள அந்த ஆப்புக்குள்ளே போகறதே நிப்பாட்டிவிட்டேன் இந்த ஆப்பும் நான் ரெண்டு மூணு ஆப் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டேன் அதெலாம் வேஸ்ட்டுன்னு தோணுது என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள் நிறைய ஏமாந்துகிட்டு தான் இருக்கோம் தேவையில்லாத பொருளைலாம் அதனால் நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுனால மா அது ஒரு நமக்கு வந்து அது ஒரு அட் அட்ராக்டிவாக ஆயிருது நம்ம அதில் வந்து அடிமை ஆயிருதோம் அது சும்மா நமக்கு தேவை இல்லைனாலும் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு போட்டு ஆர்ட்ரு போட்டு நம்ம வந்து நம்ம பைசாவை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எனக்கு அந்த ஆன்லைனில் ஆர்ட்ரு போடுறது இதெலாம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுன்னு தோணிட்டுருக்கு அப்புறம் நான் பேக்கும் அப்படி தான் என்ன ஆர்ட்ரு போட்டாலும் அதோட குவாலிட்டி கம்மியாக தான் வருது அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லை நம்ம கடையில் போய் வாங்குறது நம்ம பார்த்து வாங்குறது நேரில் பார்த்து வாங்குறது தான் நல்ல ப்ராடக்ட்டாக இருக்கும் அது தான் நல்லதும் கூட ஒருரூவா பத்து ரூவா இருபது ரூவா கூட இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு பொருளாக வாங்குவோம் ஆனா ஆன்லைனில் வந்து அப்படி இருக்காது ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம் சீப்பான ப்ராடக்ட் தான் தருவாங்க அதனால ஆன்லைனில் மோஸ்ட்லி ஆர்ட்ரு போட்றதை நிப்பாட்டுறது நல்லது எல்லாருக்குமே அது தான் நல்லது